ஹலோ ஹலோ அம்மன் ட்ராவல்ஸுங்களா ஆமாங்க நீங்கள் உங்களுக்கு கார் நாங்கள் வர சொல்லி சொல்லிருந்துதுலைங்க அப்புறம் இன்னும் காணும்ங்க அப்படிங்களா சரி எப்போ வருங்க நாங்கள் நாலு மணிக்கு கார் வர வேணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிருந்தோம்லைங்க நீங்கள் வந்து லேட்டாக வந்திங்கன்னால் நாங்கள் வேறு கார் போ பார்த்துட்டு போகிறோங்க ஆமாங்க சரிங்க சரிங்க நாங்கள் கார் வேறு வர சொல்லி நாங்கள் போய்க்கிறோங்க சரி